இந்திய திரைப்படங்கள் மற்றும் இசை பற்றி நீ நான் பொதுவாக என்ன நினைக்கிறேன் எல்லா திரைப்படங்களும் இசை பாடல்களும் எல்லோருமே ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் ஒவ்வொரு இருக்கறவருக்கு ஒவ்வொரு விதமான பாடல்களும் திரைப்படங்களும் பிடிக்கும் நான் நட்பு மகிழ்ச்சி போன்ற வகையான திரைப்படங்கள் பார்ப்பேன் தொடர்களில் தொடர்களில் சிறகு அடிக்க ஆசை அந்த தொடரை பாப்பேன் எனக்கு பிடித்த நடிகர் அஜித் நடிகை அனைவரையும் பிடிக்கும் இவரைத்தான் புடிக்கும்னுலாம் இல்லை சதா பிடிக்கும் நீங்கள் மிகவும் ரசித்த திரைப்படம் வந்து ரட்சகன் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பானா காத்தாடி அதர்வா வந்து எனக்கு பிடித்த நடிகை ரொம்ப பிடிச்சது வந்து சமந்தா சதா சமந்தா போன்ற நடிகைகள் ரொம்ப பிடிக்கும் பானா காத்தாடி மூவி ஈஸ் பானா காத்தாடி மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதர்வா முரளியின் மகன் அதர்வாவோட திரைப்படம் பாடகர்னு சொல்லும் போது இளையராஜா அனிரூத் போன்ற இப்போது வந்த தனுஷ் இவர்களோட பாடல்கள் பிடிக்கும் அனைவரும் நடிகர் நடிகை நடிகைகள் பாட ஆரம்மித்து உள்ளனர் அதனால் பாடகர் அனைவரையும் பிடிக்கும் எல்லா பாடல்களும் நல்லாதான் இருக்குது